பண்ணை கோழி வாங்குகிறோம் பண்ணை கோழி குஞ்சுகளாக வாங்கி நாங்கள் வளர்த்து நல்ல விலைக்கு விற்கிறோம் ஒரு கோழி பிராய்லர் கோழி முந்நூறுபா எரநூறுபா இப்படி விற்கிறோம் அதே போல் நாட்டு கோழி ஆயிரம் ருபாயிலிருந்து விற்கிறோம் ஆயிரம் ரூபா வரைக்கும் நாங்கள் வித்துட்டு இருக்கிறோம் இதுவரைக்கும் வந்து நாங்கள் வருஷக்கணக்குல பாக்குறங்கும் போது கூடுதலாக லாபம் எடுக்கிறோம் இது ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பக்கமாக எங்களுக்கு கிடைக்குது